ஹலோ ஹாய் உங்கள் பேர் என்னோடய பேர் கலைசெல்வி எந்த ஊர் போகணும் நீங்கள் நானும் திருநெல்வேலி தான் ட்ரெயின் ஆனால் லேட் ஆகுதுன்னு நினக்கிறேன் எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா அது ஓ ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ லேட் ஆகுது ஓ ஓஹோ இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களால சொல்ல முடியுமா ஐ மீன் உங்களுக்கு தெரியுமா கரெக்ட் தான் எப்போ திருநெல்வேலி ரீச்சாகும்னாச்சும் தெரியுமா உங்களுக்கு ஓகே